பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபது மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு